ஹலோ கால் டேக்சிங்களா ஐயா வணக்கம் நம்ம நம்ம பேரபுள்ளைங்களாம் வந்துருக்காங்க ஊர்லேந்து அவங்கள கொஞ்சம் ஆமாம் அவங்களை கூட்டிக்கிட்டு இந்த காந்தி பார்க் இருக்குல்லையா திருச்சியில் அதுக்கு வரையிலும் போய்ட்டு வரனும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எங்கள் வீட்டுக்காரம்மா நான் ஆமாம் அதான் நாங்கள் நாலு பேரும் போய்ட்டு வர மாதிரி வண்டி ஒன்று வேணும் ஒரு காலையில ஒரு போதும்ய்யா சின்ன வண்டியாக இருந்தா போதும் ஒரு ஏழு மணிக்கு இங்கே ஊட்டாண்ட வர்ரது மாதிரி இது பண்ணுங்கள் ரைட் நம்ம வீட்டு விலாசம் தெரியுமில்லையா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஆ சரி எவ்வளோ கேட்குறீங்க திருச்சி போய்விட்டு வரதுக்கு காலையில போய்ட்டு அப்போ கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு அப்புறம் சாயந்தரம் மாக தான் வர மாதிரி இருக்கும் காந்தி பார்க் போனால் போதும் இந்த பிள்ளைங்கலாம் ரொம்ப வச்சுக்கிட்டு நம்ம சுற்ற முடியாது இல்லைல்லல்ல ரெண்டு பிள்ளைங்கள இப்போ கூட்டிக்கிட்டு நம்மளால் அலைய முடியாது நமக்கு வயிசாகி போச்சு இல்லை அது சரிப்பட்டு வராது அப்படி இல்லைன்னா அந்த பட்டர்ஃபிளை பார்க்குக்கு வேணா போகலாம் போன டைமே சொல்லியிருந்தோம் பாருங்கள் அப்படிங்களா சரி சரி சரி சரி இந்த பசங்களை கூட்டு போனால் கொஞ்சம் பார்ப்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நாம நாம அதா மட்டும் போய் பாத்துவிட்டு வந்துடுவோம் எவ்வளோ ஆகும் நமக்கு சரி நீங்கள் இந்த கிலோமீட்டர் கணக்குலாம் வேணாம்ப்பா திருச்சிக்குன்னா நமக்கு என்ன ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரும் அறுபது அறுபதும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் நாள் வாடகையாக பேசி விட்ருங்ளேன் ஆமாம் என்னாங்க இங்கேருந்து திருச்சி போய்விட்டு வரதுக்கு நாலாயரூவா கேட்டால் எப்படி ரெண்டாயரூவா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூவா தான் கேட்குறாங்க நீங்கள் மட்டும் நாலாயரூவான்னு கேட்டா எப்படி ஆ இப்போ நாள் வாடகைன்னா மூவாயரூவா வாங்கிக்கலாமா இல்லாட்டி கிலோமீட்டர் கம்மிதானே சரி ரைட் நாளைக்கு காலையில வாங்க நேரத்தில் போய்ட்டு வந்துருவோம் சரியா ம் சரி சரி நீங்கள் போய்விட்டு வாங்க பார்த்துக்குவோம் ம் சரி வச்சுடுறேன் ம்